இப்போ கிராமங்களில் வந்து நான் நிறைய கிராமங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் பஸ்ஸு பஸ்ஸு வசதி இருக்கிறதே இல்லை நான் ஈவினிங் ஆச்சுனா ஃபெசிலிட்டி இது காலேஜஸ்க்குலாம் போய்விட்டு வர பிள்ளைங்களுக்கு பஸ் வசதி சரியான பஸ் வசதி இருக்கிறதில்ல அதனால அந்த பிள்ளைங்க ரொம்பப் பாதிக்கப்படுறாங்க அவங்க ஸ்கூல் ஸ்கூல் போக முடியல அதில்லாம பக்கத்தில் ஸ்கூலே இல்லை ரொம்ப தூரம் தள்ளி தான் ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்குது அதனால் இருக்கற பிள்ளைங்க வந்து டெய்லி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சைக்கிளில் ரொம்ப தூரம் மிதிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அதுங்க அது மாதிரியான ஃபெசிலிடீஸ்லாம் இருக்குது அப்படியே இருந்தாலும் ஃபுப்த்து வரை ஸ்கூல்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டெடிஸ்லாம் பண்ணுறத்துக்காக செகண்ட்ரி ஹையர் செகண்டரி எல்லாம் பண்ணுறத்துக்கு வெளியூருங்களுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது அது மாதிரி பிரச்சினைங்க எல்லாம் இருக்குது இன்னும் என்னனு பார்த்தோம்னா தண்ணி வரதில்லை தண்ணி வந்து பைப் இப்போ பைப் உடஞ்சிருச்சு அப்புடின்னா அதை வந்து திரும்ப சரி பண்ணுறத்துக்கான அந்த இது வந்து சீக்கிரமாக நடக்க மாட்டேங்கிது அதனால தண்ணி இல்லாமல் ஓ நம்பளால் லைஃபில் லீட் பண்ணவே முடியாது டே டு டே லைஃபே நம்பளால் லீட் பண்ண முடியாது தண்ணி இல்லைனா நமக்கு வந்து ஒரு எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரி ஒரு சூழ்நெல இருக்கறனால பக்கத்து ஊருங்களுக்கு போய் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டிய அவசியமாக இருக்குது அது மாதிரி இப்போ மழை பெஞ்சிச்சு அப்பிடின்னா தே தண்ணியெலாம் ரொம்பவே வ இதாயிருச்சுனால் அதை வந்து டக்குனு க்ளீன் பண்ணி அதை இது பண்ணுறத்துக்காக டக்குனு எந்த உதவியும் வ டக்குனு வரதில்லை அதுக்கப்புறமா வந்து ரோட் ஃபெசிலிடீஸும் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது சில ஊருங்களில் சில கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடே வந்து அப்போ போட்ட ரோடாக இருக்கும் அதை போய் எழுதி கொடுத்தாலும் அவ்வளோ ஃபெசிலிடீஸ் ப்ராப்பரான ஃபெசிலிடீஸ் வரதில்லை அதனால வயதானவங்களுக்குலாம் வந்து அந்த ரோட்டில் எல்லாம் எ நம்பளால் நடந்து போக முடியாது எதாவது இது இ இதாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களால் விளாட முடியாது வெளியில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து லைட்ஸெலாம் ஸ்ட்ரீட் லைட்ஸெலாம் இருக்கிறதுல்ல இது இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸெலாம் இருக்கிறதுல்ல எ அந்த ப்ராப்பு அந்த இதெலாம் சில ஊருங்க கிராமங்களில் இருக்குது ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லாததினால என்ன ஆகுதுனா சின்ன பிள்ளைங்களாலையும் சரி வயதானவங்களையும் சரி நம்மளால் வெளியில் வர முடில எங்கே போவதுனாலும் டார்ச் எடுத்துக்கிட்டு ஃபோன் லைட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்படி தான் போகிற மாதிரி இருக்குது அது மாதிரி எல்லா கிராமங்கள்லெல்லாம் வந்து சில கிராமங்களாம் வசதி இல்லாதவங்கல்லாம் வந்து பாத்ரூம் கட்டி தரத்துக்கான வசதி வந்து ப்ராப்பராக எல்லா இது எல்லா எல்லாவங்களுக்கும் கரெக்டாக போய் சேர்வதில்ல அது மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிடீஸே வந்து எல்லா எல்லா பேர்த்துக்கும் ஈக்குவலா போய் சேர மாட்டேங்குது கிராமங்களில் இருக்கறவுங்களுக்கு ஈக்குவலாக போய் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்னும் என்னான்னா சொல்லணும் அப்புடின்னா இந்த மாரி நிறையா இருக்குது இந்த மாதிரி ஏரியெல்லாம் வந்து ஏதா குப்பைங்கள் இருந்துச்சுனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வரதில்லை குப்பை குப்பையை குப்பை வண்டியே ஃபஸ்ட்டு சிட்டிஸ் டவுன்ஸுகுலாம் குப்பை வண்டிகளெலாம் வந்துக்கிட்டுருக்குது ஆனால் கிராமங்களில் வந்து நம்மளாக போய் எங்கிட்டாது கொட்டுவது தான் குப்பை குப்பை வண்டினு வந்து குப்பையை வந்து ப எடுத்துகிட்டு போறத்துக்காகயே அது வந்து எதுவுமே வரதே கிடையாது இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிராமங்களில் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் சரி பார்க்கணும்